எங்கள் ஒரு சிவகங்கோட்டம் மா மாவட்டத்தில் வந்து பிள்ளையார்பட்டினு ஒரு ஊரு இருக்குது அங்கே வந்து தமிழ் கடவுள் மூத்த கடவுளான பிள்ளையார் இருக்காரு அது வந்து கோவிலில் வந்து சுயம்பாக இது பண்ணி செஞ்சது மலையில் இருந்து கொடைஞ்சி செஞ்சது அங்கே வந்து வழிபாட்டு நேரன்னு பார்த்துக்கிட்டிங்கனா காலைல பதினோரு மணிலருந்து மத்யானம் ஒன்றரை வரையும் இருக்கும் அங்கே வந்து அதே மாதிரி காரைக்குடின்ற ஒரு இது இருக்குது அங்கே வந்து செட்டிநாடு சாப்பாடு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்கு அப்பறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கனா இங்கே ரொம்ப மோசமான சில கொலைகள் இதுலாம் இருக்குது மர்மமான சம்பவம் என் கண் எதிர்க்க பார்த்ததுனா வந்து இங்கே வந்து பஸ்ஸு பேருந்து நிலையத்தில் வந்து கன்டெட்ரு வந்து இந்த வழியில் இந்த பஸ்ஸு செல்லாதுனு சொன்னதுக்கு வந்து ஒரு அக்கா வந்து என்ன சொன்னாங்கனால் அது ஏன் இத்தனை நாள் அந்த வழியில் தானே போயிட்டு இருக்குது ஏன் இப்போ போகாதா ஏன் பொண்ணுங்களாம் வந்தால் பஸ் போகாதானு சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கு உடனே கன்டெக்ட்டர் ரொம்ப கோபமாயி அதுலாம் போகாதுமா நீ ஃபர்ஸ்ட்டு இறங்கி போம்மா அப்படின்னு சொன்னோடனே அவங்க கோபமாயி அவங்க அண்ணனுக்கு ஃபோன் அடித்து அவங்க ஆள்லாம் கூப்பிட்டு வந்து கன்டெக்ட்டரை வந்து சரமாரியாக அடிச்சிடாங்க அது வந்து ரொம்ப பெரிய இஷ்ஷுவாகி போலீஸ்லாம் வந்து இது பண்ணதுக்கு கன்டெக்ட்டர் என்ன சொன்னாரு சார் இப்போ வந்து பஸ் ரூட் வந்து கவர்மெண்ட்ல இருந்து மாற்றிட்டாங்க சார் அதனால தான் சார் நாங்கள் போகலேன்னு தான் சார் சொன்னேன் வேறே எதுவுமே சொல்லவே இல்லை அதுக்கு உடனே இவங்க ரொம்ப கோபப்பட்டு அவங்க அண்ணனுக்கு ஃபோன் அடித்து வந்து அவங்க பயங்கரமாக அடித்து ஹெல்மெட்டை வச்சு அடித்து மண்டையெல்லாம் காயம் ஆகிடுச்சி சார்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி போலீஸ்காரங்ககிட்ட புகார் பண்ணிட்டு இருந்தாங்க ஆஸ்பிடலில் இதை பார்த்து அவங்க அண்ணன் வந்து இப்போ தப்புச்சிட்ட அடுத்த தடவை தப்பிக்க மாட்டே நீ எப்படி இருந்தாலும் பேருந்து நிலையத்துக்கு தானே வருவ அங்கே வச்சு உன் மண்டையை உடைக்கிறேன்டான் சொல்லி ரொம்ப ஆவேசமா பேசிட்டு இருந்தாரு இதெல்லாம் செஞ்சிட்டு அவங்க எல்லாமே அந்த அக்கா செஞ்சிட்டு இப்போ கடைசி கஷ்டப்பட்றது என்னமோ ஜெயிலில் இருந்து களி தின்றது என்னமோ அவங்க அண்ணனும் அவங்க அண்ணனும் ஃப்ரெண்ட்ஸும் மட்டுந்தான் அதனால எந்த ஒரு விஷயத்துக்கும் கோபப்படாம நம்ம ஊர் எப்படி இருக்கோ நல்லா மேம்படுத்தணுமே பார்க்கணுமே தவிர அது ரொம்ப கீழே கொண்டு வந்துட கூடாது நம்ம செய்கிற ஒரு சின்ன சின்ன விஷயமும் பெரிய இஷ்ஷுவாகிவிடும் அதனால நம்ம ஊரை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும்